ஃபஸ்ட்டு வாசிங் மிஷினில் பிபிஎல் வாங்கினோம் ஃபிரன்ட் லோடரு அதில் நல்லா இருந்துச்சு குயிக் வாஷ்லாம் ஃபிப்ட்டின் மினிட்ஸ்லே நல்லா குயிக்காக வாஷ் பண்ணி கொடுத்துரும் அழுக்கும் நல்லா போச்சு டைம் குயிக்காக முடிச்சு கொடுத்துரும் தண்ணியும் வந்து கம்மியாகதான் எடுத்துக்கும் இதனால அந்த வாசிங் மிஷின் யூஸ் பண்ணுறக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது